ஹலோ நான் சேல்ஸ் உமென் பேசுகிறேம்மா எங்ககிட்ட நிறைய ப்ராடெக்ட்ஸ்லாம் இருக்கு ஃப்ரிட்ஜு ஏசிங்மிஷின் கிரைண்ட்ரு சேரு இதுமாதிரிலாம் நிறையா இருக்கும்மா உங்களுக்கு எதாச்சும் பிடிச்சிருந்துச்சுனா ஆ இருக்கும்மா ம் அதெல்லாம் எல்லாமே ஆ எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும்மா ஆ அனுப்பிவிடுறேம்மா ஆ சரிங்க வீட்ல வந்து கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்குவோம்மா ஆ ஃப்ரீசர் கேஷாகவும் ம் கொடுக்கலாம் இல்லாட்டினா ஆன்லைன்ல ஜிபே பண்ணுங்கள் ஃப்ரீ டெலிவரி தான் ஆ குவாலிட்டியாக தான் இருக்கும் ஆ சரிங்கம்மா